நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா எப்போதுமே நம்ம அடுப்படி வந்து சுத்தமாக வச்சிக்கணும் க்ளீனாக வச்சிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா பெண்மணிகளும் ஒரு சிறந்த நாட்டம் செலுத்துவோம் ஏன்னா நம்ம அடுப்படி அப்படினு பார்த்தா நம்ம கிச்சன்ல நமக்கு முக்கியமான விஷியன்னா அடுப்பு அடுப்பு வந்து சும்மா கொட்டி அந்த அடுப்பு மேலே சாப்பிட்ட பொருள்கள் சமைத்த பொருள்கள்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுப்படிக்கு வரதுக்கே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைலாம் இருக்காது ஸோ நம்ம எப்போதுமே நம்ம முன்னோர் காலதிலலாம் அடுப்படியை வந்து க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கு வந்து கோலம் போடுவாங்கள் அடுப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு அது அது ஒரு அழகுபடுத்தி ஒரு நல்ல பொருளாக பார்த்தாவே ஒரு மகாலக்ஷ்மி கலை வர மாதிரி அந்த அடுப்பை வந்து நல்லா நீட்டாக தூய்மையாக வச்சிருப்பாங்கள் ஸோ இப்போ அடுப்பு சுத்தம் பண்ணுறது அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான ஒரு கலை ஏன்னா அதில் நிறைய சிந்தும் நம்ம சமைக்கிறப்ப பால் வந்து பொங்கி வழியும் சம்டைம் வந்து குழம்பு வந்து நம்ம எடுக்கிறப்ப அது மேலே சிந்தும் ஸோ அது மாதிரி நிறையா அந்த அடுப்பு மேலே வந்து பொருட்கள் சிந்திடும் பொதுவாக பார்த்தா மெ மெய்னாக வந்து பால் வந்து அங்கங்கே பொங்கி விழுந்துடும் இல்லை பருப்பு வேக வச்சோம் அப்படினு சொன்னால் பருப்பு வெந்த அந்த தண்ணியெல்லாம் அதில் கொட்டிடும் ஸோ க்ளீன் பண்ணும் அடிக்கடி க்ளீன் பண்ணனும் அடுப்பை நீட்டாக வச்சிக்கணும் ஸோ ஒருத் ஒருத்தவங்க நீட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படினு பார்த்தா ரெண்டு இடத்துக்கு போய் பாருங்கள் அப்படினு சொல்லுவாங்கள் ஒன்று கிச்சனை போய் பாருங்கள்னு சொல்லுவாங்கள் இன்னொன்னு டாய்லெட் போய் பாருங்கள் அப்படின்னு ரெண்டு இடத்தையும் ஒருத்தவங்கள் நீட்டாக வச்சிருக்காங்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்கள் அப்படிங்கறதான் ஒரு பொதுவான கணிப்பாக இருந்துச்சு அப்படி பார்க்கறப்ப எனக்கு க்ளீனிங் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அடுப்பை க்ளீன் பண்ணுறது அது வந்து இதில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ல ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பர்னரை சுற்றி ஒரு வளைவு சில்வரால் கொடுத்த ஒரு வளைவு வச்சு அது மேலே தான் அந்த ஓ அடுப்பு வைக்கிறது அந்த பொருள் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க மற்ற ப்ராடக்ட்ல ஆனால் இந்த ப்ராடக்ட்ல என்னென்னா பர்னரை சுற்றி ஒரு சில்வர் தகடு எதுவுமே கிடையாது ஸோ ஒரு பொருள் வந்து இப்போ பால் சிந்துது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அப்படியே நேராகவே வந்து பர்னரை சுற்றி உள்ள சில்வர்ல அப்படியே ஊற்றுது ஸோ நான் இப்போ துடைக்கணும் அப்படினா அந்த பொருள் வைக்கக்கூடிய அந்த தகடை நீக்கிட்டு நான் மொத்த அடுப்பையுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த ஒரு முன்னாடி நான் வாங்கின பொருளை வந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து அந்த ஒரு சில்வர் மாதிரி இருக்கும் அந்த இதில் மட்டும் தான் எல்லாமே ஊத்திருக்கும் ஸோ எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இந்துச்சு அந்த சில்வரை மட்டும் வெளியில எடுத்துட்டேனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் க்ளீன் பண்ண முடியும் இது எப்படின்னா நான் அதை பர்னரை சுத்தியிரு இடங்கள்லாம் வேஸ்ட்டாயிடுது ஸோ அப்றம் நான் அந்த பொருள் வைக்கறத்துக்கான கொடுத்துருப்பாங்கள்ல அந்த இடத்த அந்த இரும்பால் செய்யக்கூடிய ஒரு வச்சிருப்பாங்கள்ல அந்த நாலும் நாலு கம்பிகள் கொண்ட ஒரு பகுதி அதை நான் எடுத்துட்டு மொத்த அடுப்பையும் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது சரி அது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாலுமே அந்த நாலு கம்பிகள் கொண்ட இரும்புப் பகுதி இருக்குதுல அந்த இரும்புப் பகுதி வந்து அப்படியே தண்ணியில போட்டு துடைக்கிறப்ப ஏன்னா அது மேலேயும் படுது பால் ஊற்றுது அது மேலேயும் பருப்பு கொட்டுது அப்படி ஊத்தறப்போ நான் அதை க்ளீன் பண்ணால் இரும்பு வந்து அப்படியே உதிருது அப்படியே கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக வந்து அந்த இரும்பு வந்து உதிருது ஸோ எனக்கு அது ஒரு இரும்பு தானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நான் முன்னாடி பயன்படுத்துகிற பொருள்ல வந்து அது என்ன கழுவினாலும் அது இரும்பு இரும்பாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த ப்ராடக்ட்ல எப்படி இருக்குதுனா அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அந்த ப்ராடக்ட்ல இரும்பு வந்து அப்படியே உதிருது ஸோ நான் ஏன்னா அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் பால் கீல் பொங்காமல் இருக்கணும் பார்த்துக்கறதும் கஷ்டம் அதே மாதிரி பருப்பு வந்து சிந்தாமல் பார்த்துக்கறதும் கஷ்டம் எப்படினாலும் அது மேலே தண்ணி பட தான் செய்யுது அந்த இரும்புப் பகுதி மேலே தண்ணி பட தான் செய்யுது தண்ணி படுறப்ப அதை நான் வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி நான் சோப் போட்டு அதை க்ளீன் பண்ணுற சமயத்தில் இரும்பு இரும்பாக உதிருது ஸோ அது வந்து ஒரு தூய இரும்பால் செய்யப்பட்டதா இல்லை என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு டௌட் ஏற்படுது ஸோ அதனால எனக்கு இதில் வந்து மிகப் பெரிய ட்ராபேக்கா நான் பார்க்கக்கூடியது என்னென்னா அந்த பர்னரை சுற்றி வச்சிருக்கக்கூடிய இரும்பினால் செய்யப்பட்டுள்ள எங்கள் நான்கு முனைகள் கொண்ட ஒரு தகடு கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து கொட்டுது உதிருது இரும்பு அந்த கருப்பு கருப்பாக உதிருது அது எனக்கு மிகப் பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன்